நீச்சல் பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாகவே மனதிற்கு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இது ரத்த ஓட்டத்தை சீர்படுத்திக் கொடுக்கும் உடலுக்கு மிகுந்த ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது இது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த நீச்சல் பயிற்சியை மேற்கொள்கிறது மிகவும் ஒரு ஆரோக்கியமான விஷியமாகத்தான் இருக்கு அதனால் எல்லாருமே இந்த நீச்சல் பயிற்சியை மேற்கொள்கிறது மிகுந்த ஆரோக்கியம் மிகுந்த ஒரு விஷியமாக இருக்கு இது உடலுக்கு சுறுசுறுப்பை ஊட்டக் ஊட்டக்கூடிய ஒரு விஷியமாக இருக்கு இந்த நீச்சல் பயிற்சி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த விளையாட்டுப் போட்டிகளில் இந்த நீச்சல் பயிற்சி பிரதானமான ஒரு விஷியமாக இருக்கும் அது போல யோகாவும் அப்படி தான் யோகாவில பார்த்தீங்கன்னா மன ஓருமை ஏற்படுது அது மாதிரி கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோட செயல்படக்கூடிய ஒரு ஒரு யுக்தி கையாளப்படுது இதுல பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மளை கட்டுப்படுத்தி ஒரு ஒரு கட்டுக்குள்ளே கொண்டுவர்றத்துக்காக வேண்டி மனதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து கவனச்சிதறல் இல்லாம தெளிவான சிந்தனையோட தொலைநோக்கு பார்வையோட செயல்படக்கூடிய ஒரு வழிவகையை இந்த யோகா செய்யுது நீச்சல் பயிற்சி யோகா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான ஒரு பயிற்சியாகத்தான் எல்லோருக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க ஆனால் இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ச நிறையப் பேர் இதை அழக் அளிக்களிக்கக்கூடிய வகையில் இதுக்கான பயிற்சியை விட்டு நீங்கி இருக்கவர் தான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது